எனக்கு பிடித்த விளையாட்டு வந்து கிரிக்கெட் அதுவந்து நான் டிவியில் பார்ப்பேன் அதிகமாக பார்க்கமாட்டேன் ஆனால் விளையாடுறது வந்து நாங்கள் வீட்டாண்ட இருக்கிற பசங்க சின்னப் பசங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து விளாடுங்க அப்பறம் கபடி அப்பறம் கில்லி கோலி ஓடுபட்ட இந்தமாதிரி நிறையா விளையாட்டுகள்லாம் விளாடுவோம்